ஆ சொல்லுங்கள் குட் மார்னிங்

எந்த டிப்பார்ட்மெண்ட்ம்மா ஃபைனல் இயருங்களா ஓகே என்ன இஷ்யூ மா தேர்ட் இயருங்றிங்க ஃபைனல் இயர்னு சொல்கிறிங்க ஐடி கார்ட் மிஸ் பண்ணிட்டேனு கேர்லெஸ்ஸாக சொல்கிறிங்க மா நான் வந்து அது ஓகே ஆனால் நீங்கள் தானேம்மா ஐடி கார்டை பத்திரமா வச்சுக்கணும் அது இருந்தால் தானே இப்போது எல்லாத்துக்குமே அலோ பண்ணுவாங்க உங்களை அப்போது எப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கம்போது தொலைஞ்சிடுச்சினு சொல்கிறிங்களா ஹெச்ஓடி கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிங்களா என்ன சொன்னாங்க இல்லையே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்களே நீங்கள் ஒழுங்காக கேட்டீங்களா

சரி ஓகேம்மா இப்போது ஐடி கார்ட் வந்து உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது அது லேட்டாக தான் ஆகும் நீங்கள் அட்மின் கிட்டே ஒரு லெட்ரு இந்த மாதிரி நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படினு சொல்லி நீங்கள் எழுதி உங்களோடய ஃபோட்டோவோடு அதில் பின் பண்ணி என் ரூமுக்கு எடுத்துகிட்டு வாங்க நான் சைன் பண்ணி கொடுக்குறேன் அந்த லெட்ரு வச்சு நீங்கள் ஒரு ரெண்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் அதுக்குள்ளே ஐடி கார்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கனா அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் அந்த லெட்ரு வந்து இந்த ஒரு தடவை தான் நான் கொடுப்பேன் நெக்ஸ்ட் டைமெலாம் நான் தரமாட்டேன் நெக்ஸ்ட் டைம் ஐடி கார்ட் வரப்போ அதை நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிங்கனால் நீங்கள் என்கிட்ட வந்து நின்றாலுமே நான் எதுவுமே பண்ண முடியாது என்னால் எதுவும் பண்ண முடியாது